ஹலோ விநாயகா டிராவல்ஸ்ங்களா ஆ நான் இங்கே மூக்கனூர்லேருந்து பேசுறேங்க இருபத்தஞ்சாந்தேதி காரமடை போகணும் ஆமாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பிக்கப் இருக்குதுங்களா ஓகேண்ணா அண்ணா மூக்கனூரில் இங்கே விநாயகர் கோவில் பக்கத்தில் வீடுண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா அஞ்சு பேர் வரோண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா ஆ ஓகே தேங்க்யூண்ணா